சொல்லும்மா சொல்லுங்கள் ஆ ஆ ஆமாம் அது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போகறேம்மா நான் நீ வந்து நம்ம கடையில் வந்து எந்த பொருள் அது எந்த கம்பெனி அதிகமாக போகுது அது அந்த பொருள் எல்லாம் கொஞ்சம் லிஸ்ட் எடுத்துக்கோ லிஸ்ட் எடுத்து ஏன்கிட்ட கொடு அதற்கப்பறம் எது ஒரு கஸ்டமர் வந்து சொன்னாங்களே சில இதெலாம் டேமேஜாக இருக்குதுன்னு சொல்லி அது என்னான்னன்னு எழுதி அது ஒரு லிஸ்ட்டு தனியாக எடுத்துக்கோ மற்றபடி வேறு என்னான்ன பொருள் கடையில வந்து மக்களுக்கு தேவைப்பட்ற முக்கியமான பொருள் எல்லாம் நீ தனியாக ஒரு லிஸ்ட் எடுத்து ஏன்கிட்ட கொடுத்துட்டின்னா நான் ரெண்டு நாள் கழிச்சி சென்னை ஆ சரி ரெண்டு நாள் ஆ சரி சரிம்மா சொல் ஆ எழுதிட்டேம்மா ஆ சரி ஏசி அஞ்சு டிவியில ஒரு அஞ்சு வாஷிங் மெஷின் ஒரு பத்து ஆ ஃபேன் ஒரு இருபது ஆ சரிம்மா ஆ மிக்ஸி ஒரு பதினஞ்சு ஆ சரிம்மா ஆ சரிம்மா அயர்ன் பாக்ஸு பத்து எழுதிக்கினேன் ஆ சரி ஏர் கூலர் ஒரு பத்து

ஆ சரி சரி

ஆ சரி சரிம்மா ஆ சரிம்மா சரிம்மா ஓகேம்மா